எனக்கு விளையாட்றதுனால் ரொம்ப பிடிக்கும் கொக்கோ விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்ல வந்து எனி டைம் ஈவ்னிங் வந்து கொக்கோ விளையாண்டுட்டு தான் போவோம் மேட்ச் அப்போ போய் அதில் கலந்துக்கிறதே கொஞ்சம் சந்தோசம் அதிலயும் வின் பண்ணால் இன்னும் சந்தோசமாக இருக்கும் அது விளையாடுறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் த்ரில்லாக இருக்கும் யார் ஜெயிப்போம் என்னன்னு தெரியாமல் இருந்தாலும் கொக்கோ விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ச்சி அப்புறம் தூங்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சி அப்படின்னா தூங்கினோம் அப்படின்னா அது தெரிஞ்சிக்காது துங்குறது ரொம்ப பிடிக்கும் பாட்டு கேட்குறதும் ரொம்ப பிடிக்கும் மெலோடி சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டால் இன்னும் நல்லாருக்கும் அப்புறம் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதும் நல்லாருக்கும் இன்ஸ்ட்டா யூடீப் ஷேர்சேட் இந்தமாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் இன்ஸ்ட்டால ரீல்ஸ் பார்த்துட்ருப்பேன் யாராவது டான்ஸ் போட்டிருப்பாங்க அந்த ரீல்ஸ் பார்த்துட்ருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும் அசதி கொஞ்சம் தெரிஞ்சிக்காது வேலைக்கு பேய்ட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்புறம்